தமிழ்நாட்டுல வந்து இப்போது ரிபோட்டிங் அப்படின்றது வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸுலாம் வந்து அது அதுக்குள்ளே போய் ஆராய்ஞ்சி தான் அதை அதை அந்த நியூஸை வந்து அடுத்த சக்கெண்ட் போடுறாங்க ஆனால் வந்து ஒரு சில பேர் என்ன சொல் செய்கிறாங்க அப்படின்னா ஒருசில சேனல்ஸுலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் மூலிமா வர இதை வைச்சி உடனே சரி நம்ம டிஆர்பி ரேட் கூடணும் அப்படின்றத்துக்காக அது உண்மையா பொய்யான்றது கூட தெரியாமல் போட்டு விட்றாங்க அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒன்று அப்புறம் ஹீரோ ஹீரோயின்ஸோட பர்ஸ்னல் லைஃப்வோடது எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாதது அவங்க டைவஸ் ஆனால் என்ன ஆகலைன்னா என்ன நாளைக்கு அவங்க போய் சேர்ந்துக்கிருவாங்க தெரியாமல் போய் சேர்ந்துக்கிருவாங்க அப்போ நம்ம வந்து தேவை இல்லாமல் இதெல்லாம் கேட்டுட்டு வைச்சிட்ருக்கோம் நம்மளுக்கு என்ன நியூஸில் வந்து என்ன போடணுமோ அதை மட்டும் போட்டால் போதும் அன்னன்னைக்கு என்ன நாட்டு நடப்பு என்ன பட்ஜட் என்ன பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய ஸ்கூல் எப்போது இந்தமாதிரி தேவையான விஷயங்கள்லாம் போட்டால் போதும் டிஆர்பி ரேட்டுக்காக பொய்யான தகவல்கள எல்லாம் போடுறது வந்து தேவை இல்லாத ஒரு விஷயம் அது வந்து அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மன கஷ்டத்தை கொடுக்க ஆரம்மிச்சிரும் தெரியாமல் போடுறதெல்லாம் அதனால அதெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாது உள்ளதை மட்டும் உள்ளபடி சொன்னால் போதும்